இப்போ ரீசன்ட்டாக நான் ஒரு கால் மேட் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட்ஜட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குவாலிடியாயிருக்கு இப்போ நான் யாராவது வந்தாங்கக்கூட அதில் கால் துடச்சிட்டு வரதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாயிருக்கு தண்ணி சீக்கிரம் இழுத்துக்குது வெயிலில் காய போட்டாலும் சீக்கிரம் காஞ்சுடுது நல்லாயிருக்கு நீங்களும் வாங்கிக்கோங்க